ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க லஞ்ச் சாப்புடுறதுக்கு அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாங்க அது ஆர்டர் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்கிறதுக்கு போயிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் ஆட் பண்ணணும் லைக் எத எதுமாதிரினா டெஸர்ட் மாதிரி ஐஸ்க்ரீம் கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன மெனு இருக்குது டெஸர்ட்டில் என்ன மெனு இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேபுள்ளே மெனு கார்டு இருக்கும் அதை பார்த்து ஃபஸ்ட்டு டெஸர்ட் என்ன டெஸர்ட் வேணும் உங்களுக்கு என்ன டெஸர்ட்டில் என்ன வேணும் என்ன ஜூஸ் ஐட்டம்ஸ் எது வேணும்னு வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து பேரர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு இந்தமாதிரி வந்து எங்களுக்கு வந்து டெஸர்ட் ஐட்டம்ஸ்லையும் இந்தமாதிரி வேணும் அப்படி என்னென்னலாம் வேணும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு படி சொல்லிட்டு அதாவது ல லைனா ஃபாலோட் பைனு ஒன்று ஒன்னா சொல்லிட்டு தென் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ டெஸர்ட் சாப்புடணும் உங்களுக்கு டெஸர்ட் எப்போ வரணும் அந்த டைமிங்மே சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி அந்த ஃபுட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி டெஸர்ட் சாப்புடுவாங்க இல்லைனா டெஸர்ட் ஒரு சிலவங்களுக்கு முன்னாடியே சாப்பிட பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெஸர்ட் வந்து இப்போவே வேணுமா இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்டுக்குறீங்களா அதையுமே வந்து இந்த பேரர்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணிடுங்க அதேமாதிரி என்ன ஃபுட் எடுத்துகிட்டு வரணும் எப்போ எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு அதை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க ஸோ என்ன வேணுன்றத கரெக்டாக பார்த்து சொல்லிடுங்க அதுமாதிரி ஃபுட் இப்போது ஒரு சில நீங்கள் ஃபுட் சா சாப்பிட்டு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஃபுட்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்புறமேட்டு டைமிங் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு தென் அந்த டெஸர்ட்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆர்டர் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டெஸர்ட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கனா இப்போவே எனக்கு டெஸர்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாங்கனு சொல்லிட்டு டெஸர்ட் ஆர்டர் பண்ணி டெஸர்ட் சாப்பிட்டுட்டு தென் மெயின் லஞ்ச்சை வந்து ட மெயின்ஸ் ஃபு ஃபுட் வந்து அப்புறமேட்டுக்கூட சாப்பிட்டுக்கலாம் இது தான் வந்து ப்ரொசிஜர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணிட்டு தென் பேரர்ர கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த என்னென்ன டெஸர்ட் வேணும்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன டைமிங்க்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து அழகாக சேர்வ் பண்ணிடுவாங்க